நடை பயணங்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷ்யம் நாங்களும் வந்து நிறையா நடைபயணம்லாம் நடந்துருக்கோம் இப்போ இதில் உள்ள எல்லா இடமே வந்து எனக்கு பிடிக்கும் மலைகள் காடுகள் கடற்கரைகள் அங்கே எல்லாருமே நம்ம சேர்ந்து போகிறப்போ வந்து ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு அனுபவம் கிடைக்கும் நான் வந்து நிறையா இடத்துக்குலான் போயிருக்கோம் மலைகளுக்குலான் போகும்போது அங்கேருந்து நம்ம மேல் ஏற்யே வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் நம்ம எப்படா அந்த மேலே அந்த உச்சிக்கு போவோம் அங்கே போயி அங்கேருந்து கீழே அந்த அழகலாம் பார்க்கறது அப்படிங்குறப்போ நம்ம கீழே ஏறும்போதே ஒரு ஆர்வம் வந்துடும் எப்படியாவுது மேலே போயிடணும் போயி அந்த மலை உச்சியில் போயி அங்கேருந்து வந்து கீழே எல்லா இடத்தியும் பார்க்குணும் அப்படிங்குறது இருக்கும் நான் வந்து மலையிலலான் வந்து ஏறி நிறையா டூரிஸ்ட்டு மலைங்க நிறையா போயிருக்கேன் அங்கே போயி அந்த மேலே ஏறி அங்கே போயி அங்கே உள்ள இடத்த ம உச்சிக்கு போயி அங்கேருந்து கீழே வந்து அதை திரும்பி பாருங்கள் அந்த ஊரில் உள்ள அப்படியே குட்டி குட்டி குட்டியாக எல்லாம் தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதேமாதிரி நம்ம பஸ்ஸோ இல்லை காரோ அந்தமாதிரி வாகனத்தில் போகும்போதும் அப்படியே சுற்றி போகிறப்ப அங்குள்ள இடத்தலான் பார்க்குறப்ப அந்த மேகம்லாம் நம்ம கிட்டக்க வந்துட்டு போகிற மாரிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நானும் போயி பார்க்குறப்போ அந்த ஊரு எல்லாமே குட்டியாக தெரிகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதை நாங்களான் வந்து ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்கலேலாம் நிறையா போட்டு இருந்திருக்கோம் அவ்வளோ அழகான அருமையான காட்சியாக இருக்கும் அந்த மலை உச்சியில் போயி அந்த சூரிய சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் அதலாம் பார்க்குறது வந்து அருமையான காட்சி அந்தமாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து எங்கேயுமே இல்லை அந்தளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மலையில் ஏறும்போது நிறையா இருக்குது ட்ரெக்கிங் போகிறப்போ அந்த சாப்பாடு எடுத்துட்டு போயி அந்த மலையில் ஒரு ஓரத்தில் பாறையில் உக்காந்து சாப்புடுறது நம்ம நண்பர்களோடையோ இல்லை குடும்பத்தோட போகும்போது அங்கே உக்காந்து நான் அவங்களோட சாப்பிடும்போதுலான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் சாப்பிட்றது அங்கே உள்ள மிருகங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது அப்புறம் இதே மாதிரி நிறையா பேரு கூட வரவங்க சில பேரு சாப்பாடு எடுத்துட்டு வராமல் வரவங்களுக்கு அவங்குளுக்கும் நம்ம வந்து சாப்பாடு எடுத்து குடுத்து நிறையா அனுபவம் இருக்குது அந்த மலைக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மலையில் ஏறுறதே அதில் வந்து நிறையா காடுகள் இருக்கும் செடிகளும் இருக்கும் பழங்களும் இருக்கும் சில பழலான் சாப்பிட்ற பழங்களும் இருக்கும் அந்தப் பழத்தலாம் சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் அங்கே வந்து குரங்குகளும் அதிகமாக இருந்துச்சு அதை அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நண்பர்களோடயோ இல்லை குடும்பத்தோடயோ நான் போகும்போது அவங்களுக்கான ஒரு இதுலாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது அவங்களோட கூட இருந்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான் இப்போ திரும்ப காடுகள்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து கேம்ப் அழைச்சிட்டு போயிருந்தாங்க காடுக்கு அங்கே போயி நாங்கள் கேம்ப் போட்டு அங்கே உள்ள மிருகத்தலாம் வந்து அங்கே உள்ள வனவிலங்கு அவங்க அந்த அதிகாரிங்கள்கிட்ட கேட்டு அப்புறம் அங்கே உள்ள வனவிலங்கு மிருகங்கள்லெல்லாம் பார்க்கபோனோம் விலங்குகளை பார்க்குறப்போ அந்த காட்டில வந்து யானை ச மான் குரங்கு நிறைய பறவைங்க எல்லாமே இருந்துச்சு அந்த குரங்களுக்குலாம் நாங்கலாம் வாழப்பழோம் கொடுத்தோம் பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்கும் அந்த குரங்குக்கு கொடுக்குறது அப்புறம் அங்கே உள்ள குருவி கிளி எல்லாம் அந்த கத்துகிற சத்தமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் அந்த கேம்ப்பில் இருந்தப்போது அவ்வளோ அருமை நிறையா வந்து குருவிங்க கத்துகிறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது மயில்கள்லாம் ரொம்ப பார்த்தோம் அப்புறம் கிளி அதுலாம் கத்து குயிலாம் கத்துகிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு குரலாக இருக்குமா அதுலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போலாம் வந்து நாங்களும் நண்பர்களோட இருந்ததுனால் வெளில எங்கேயுமே அதிகமாக போகல அழைச்சிட்டு போனாங்க சாரோடு தான் போனோம் அப்படிதான் இருந்தோம் ஆனால் ஒரு அருமையான அனுபவம் அது சின்ன பிள்ளையில நாங்கள் போனது அங்கே போயி அங்கே உள்ள காட்டையெல்லான் சுற்றிப் பார்த்துட்டு அங்கே உள்ள மரங்கள்லாம் நிறையா இருக்கும் புதுபுது மரம் நிறையா இருந்துச்சு அதயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்தோம் நண்பர்களோடு அப்புறம் திரும்ப நாங்கள் வந்து இப்போ வந்து கடற்கரைனு எடுத்துக்கிட்டிங்கனா நாங்கள் பீச்சுக்கு போகிறப்போ அங்கே வந்து சூரிய உதயத்தை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் எப்போதுமே ஞாயித்துகெழமை வந்து அங்கே போவோம் கடற்கரைக்கு அங்கே உள்ள சூரிய உதயத்தை பார்க்குறது அப்புறம் அங்கே அந்த தண்ணி அலைகள் வரது ஒன்று பின்னே ஒன்று ஒன்று வந்துட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அமைதியான ஒரு அனுபவத்தை தரும் கடற்கரைக்கு போகிறது அந்த மணலில் போயி விளாடுறது அவ்வளோ நம்மளே சின்ன பிள்ளையா மாறி போயி விளாடுற மாதிரி இருக்கும் அந்த மணலில் நம்ம பிள்ளைங்களோட நம்ம குடும்பத்தோட போயி அங்கே உக்காந்து சாப்பிட்டு அங்கே அந்த தண்ணியில் பீச் தண்ணியில் விளையாடி குளித்துட்டு திரும்ப வந்தேனா மணலில் உக்காந்து அதில் வீடு கட்டுறது மணலில் வெளாடுறது அதலாம் ரொம்ப ஒரு புதிய அனுபவந்தான் எல்லாருக்குமே நாமளும் வந்து ஒரு குழந்தையா மாறி அதில் வீடு கட்டி வெளாடுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் அங்கே உள்ள கிளிஞ்சலலாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து எதாவது பொருள் செய்கிறது இல்லைனா வீட்டில் ஒரு அழகு சாதனமாக வைக்கிறது அதுலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே நிறையா கடைகள் இருக்கும் அந்த கடைக்குலாம் போயி அங்கே உள்ளதலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஞாபகமாக வைக்கிறது அதலாம் நல்லாயிருக்கும் எப்போதுமே குடும்பத்தோடு போகும்போது வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவோம் அங்கே போயி சாப்பாடு உக்காந்து அந்த கடற்கரை அந்த இயற்கையான காற்றில் அந்த அலையோடு சத்தத்தில் உக்காந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அங்கே கடற்கரையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாறைலாம் சில இடத்துல இருக்கும் அந்த பாறைகள்லலாம் ஏறி அந்த கடற்கரையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் ஆக மொத்தத்தில் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச இடமா தான் இருந்தது நாங்கள் மலைக்கு போகிறது காட்டுக்கு போகிறது கடற்கரையில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு புதிய அனுபவம் ஒரு அமைதியான இடம் எல்லாமே அதனால எனக்கு இதில் உள்ள எல்லாமே பிடிச்சி இருந்தது